நான் நான் ஃபஸ்ட்டு வந்து மீசோவில வந்து ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தேன் ட்ரெஸ் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு என் ஃப்ரெண்டோடய மேரேஜிக்கு ட்ரெஸ்ஸு நேரில் போய் எடுக்க முடில்ல சரி ஆன்லைன்ல பார்த்தேன் ஆன்லைன்ல வந்து சூப்பராக இருந்தது ட்ரெஸ்ஸு நம்ம ஃபோட்டோவில பார்க்க எப்படி ரியலாக இருக்கோ அதேமாதிரி சூப்பராக இருந்தது அப்புறம் ஆட்ரு பண்ணி ஒன் வீக்ல வந்தது ஃபோட்டோவில நான் பார்த்ததோட நேரில் வந்தப்போ ட்ரெஸ்ஸு வந்து சூப்பராக இருந்தது எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு சூப்பரு ட்ரெஸ்ஸு ரேட்டுக்கு ஏற்றமாரி நல்ல குவாலிட்டியாகதான் இருந்துச்சு குவாலிட்டியாகவும் இருந்துச்சு நல்ல க்ராண்டாகவும் இருந்தது ட்ரெஸ்ஸு ஆனால் எதிர்பார்க்கல எல்லாரும் சொல்லுவாங்கள் ஆன்லைன்ல போட்டால் நம்ம எதிர்பார்க்குறமாரி ட்ரெஸ்ஸு வராது கடையிலே எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள் அதுமாதிரி இல்லாமல் ட்ரெஸ்ஸு வந்து சூப்பராக இருந்தது அதுமாதிரி அதுக்கப்புறம் வந்து எங்கள் பாப்பா என் சித்தி வீட்டு பாப்பாவுக்கும் அதுமாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு ஆட்ரு போட்டேன் கெவுனு ஃப்ராகு ஃப்ராகு ஆடரு போட்டேன் அதுவும் சூப்பராக இருந்தது இதுமாதிரி ஒரு வாட்டி நம்ம வாங்குகிறப்ப ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்து அதுக்கப்புறம் நிறைய பர்ச்சஸ் பண்ண ஆரமிச்சேன் இது செப்பல் ஷூ வீட்டுக்கு தேவையான திங்ஸ்ஸு இதுமாதிரிலாம் நிறைய ஆட்ரு போட்டேன் அதுக்கப்புறம் வந்து காலேஜ்ஜி பேக் ஒன்று ஆட்ரு போட்டேன் காலேஜ்ஜி பேகு வந்து நல்லா டிஸைனாக கொஞ்சம் மாடல்லாக ஆடர் பண்ணேன் நான் பார்த்ததோட நேரில் வந்தப்பயும் சூப்பராக இருந்தது நல்லா ஒர்த்தாதான் இருந்துச்சு நம்ம சொல்லுவாங்கள் இந்த ஆன்லைன்ல ஆட்ரு போட்டதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறமாரி இருக்கும் ஆனால் நேர்ல வந்த பிறகு சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் நிறையா ஆஃபர்ல போட்டிருப்பாங்க ஆஃபர்ல போடுறப்பையும் நான் எடுப்பேன் இதுமாதிரி நேர்ல வர்றப்போ ட்ரெஸ்ஸு எல்லாமே சூப்பராக இருந்தது